இப்போ வந்து தமிழ்நாடில் வந்து நிறைய சுற்றுலாத்தளங்கள் இருக்கு எடுத்துக்காட்டு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு பிச்சாவரம் பிச்சாவரம் போனா போட்டிங் இருக்கு ஏற்காடு போனா அங்கங்கே நிறைய ஸ்பெஷல் ஐடம்ஸ்லாம் நிறைய இருக்கு யு ஊட்டி போனோன்னா அங்கே தேயிலை தோட்டம் இருக்கு கொடைக்கானல் போனா அங்கே அருவிலாம் இருக்கு நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு சுற்றுலாத்தலங்கள் இங்கே இந்தியாவுன்னு வரம்மோது தமிழ்நாடுன்னு வரம்மோது நிறைய கோயில்கள் இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு திருநெல்வேலியில வந்து அல்வா கடைலாம் ஃபேமஸ்ஸாக இருக்கு திண்டுக்கல்ல பூட்டு இந்தமாதிரி நிறைய இடம் இருக்கு இப்போ வந்து ஏற்காடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே நிறைய காடுகள் இருக்கும் நிறைய இருக்கும் அங்கே கோடியக்கரை இருக்கு அங்கே போனோன்னா இலங்கை தேடியும் அப்படின் சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் போனதில்லை ஆனாலும் நான் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்யிருக்கேன் பிச்சாவரம் போனோன்னா போட்டிங் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் இங்கே சென்னை வந்தா அம்மா நினைவகம் இருக்கு எம்ஜிஆர் நினைவகம் இருக்கு மெரினா இருக்கு எழிலகம் இருக்கு ஹைகோர்ட் இருக்கு இங்கே நிறைய இருக்கு ஃபுல்லாக இந்த செஸ்ஸு ரோடு இந்த மாதிரி இருக்கு முக்கியமாக தமிழ்நாடுன்னு வந்தா கோயில் தாங்க எல்லா இடத்துலியும் கோயில் தாங்க நிறைய இருக்கு முக்கியமாக அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் நிறைய கோயில் இருக்கு நிறைய ஃபங்க்ஷனுங்க தமிழ்நாடுன்னு வந்துவிட்டாலே ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நனஞ்ச ஊராக தான் இருக்கும் நிறைய இடத்துல கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக நடக்கும் எல்லா இடத்துலிமே வேற லெவலில் நடந்துகிட்யிருக்கும் ஊட்டி கொடைக்கானல் போனா அங்கே குளிர் தேசம் பூக்கள்லாம் அழகாக பூத்துயிருக்கும் நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்கும் அருவி இருக்கும் ஃபால்ஸ் இருக்கும் சென்னை வந் சென்னையில குயின்ஸ்லேண்டு இருக்கு அங்கே போனோன்னா நிறைய விளைடுறதுக்குலாம் இருக்கும் அங்கேயும் ஃபால்ஸ் இருக்கு சென்னையில மேட்டூர் அணை இருக்கு நிறைய இடம் நம்ப வந்து நான் பா ஃபால்ஸ் சுற்றி பார்க்கலாம் அங்கே நிறையவே அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே தான் ஊட்டி கொடைக்கானல் ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி பார்க்க வேண்டிய ஏரியா தான் இப்போ ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க நிறைய சுற்றி பார்க்கலாம் கோயில்லாம் அதிகமாக இருக்கும் எல்லா கோவில்லையும் ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருக்கும் அவங்க ஃபங்க்ஷன்லாம் பார்த்தா இப்பில்லாம் நடக்குமான்னுகூட பார்ப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கும் எங்கே இங்கே வந்து சரி இங்கே போ வேணா அப்படின்ட்டு நம்பளுக்கு தோணவே தோணாது ஃபுல்லாக நம்ம அங்கேயே இருக்கனும் அங்கே தான் நம்ப இருக்கனும் அப்படின்னு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் கோயில் ஒரு ஊரில் ஒரு பத்து கோயில்கூட இருக்கு நிறைய கோயில் இருக்கு ஆடி மாசோன்க்கு ஃபங்க்ஷன்லாம் வரும் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் நிறைய இடம் சுற்றுறதுக்கும் இடம் இருக்கு ஃபுல்லாகவே ஸ்கூல்லாம் இருக்கு டூர்லாம் போகலாம் திருக்கடையூரில் கோயில் இருக்கு அப்படே சாய்பாபா கோயில் இருக்கு அபிராமி கோயில் இருக்கு நிறைய கோயில்யிருக்கு நிறைய சுற்றி பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா வேகன்ஸி இருக்கு நல்லா சுற்றலாம் அந்த இடத்துலல்லாம் ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலியும் கிடைக்கும் உங்களுக்கு சீப்பாக்கூட கிடைக்கும் எல்லா இடத்துலியும் ஃபுல்லாக பெங்களூர் போகலாம் பெங்களூரு இருக்கு பெங்களூர்ல நல்லா குளிரும் ஊட்டி கொடைக்கானல் இந்தமாதிரி நிறைய இடம் இருக்கு நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம் தஞ்சாவூர் போகலாம் அங்கே நிறைய கோட்டைலாம் இருக்கும் தரங்கம்பாடிக்கு வாங்க தரம்பாடியில ஓசோன் பெரிய ஓசோன் இருக் கடல் கடலில் வந்து இப்போ அந்த காலத்தில்ருந்து கட்டப்பட்ட கோட்டை இன்னமும் இருக்கு டேவ்ல்ஸ் அண்ட் கோட்டை இன்னமும் இந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு சுத்தீரும் வேறு லெவலில் இருக்கும் காரைக்கால் போகலாம் நாகப்பட்டினத்தில் நிறைய சுற்றி பார்க்கற இடங்கூட இருக்கு கோயில் இருக்கு திருக்கடையூரில் அபிராமி கோயில் இருக்கு அங்கே போனா வயசானவங்கள்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க அது அறுபதாது திருமணம் எண்பதாவது திருமணம் நிறைய இருக்கு நிறைய இந்த இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு ஃபுல்லாக தமிழ்நாடுன்னு வந்தாலே எல்லா இடத்துலியும் ஃபங்க்ஷன் தாங்க கோயில் ஃபங்க்ஷன் தான் கோயில் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் நடக்கும் எல்லா இடத்துலியும் சரமாரியாக இருக்கும் தாறுமாறாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த கோயில்லாம் அங்கே வந்து இப்போ வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு தமிழ்நாடுன்னு வந்துவிட்டாலே சுற்றி பார்க்க வேறு லெவலில் இடம் இருக்குங்க எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம் நீங்கள் அப்படியே வ சுற்றி பார்க்க இன்னும் சு ஆசையாக இருக்கும் சுற்றி பார்க்கணுன்னா நானும் இன்னும் அவ்வளோக்கா நிறைய இடத்துக் போனதில்லை இன்னும் போவணுன்னு ஆசைப்பட்டுகிட்ருக்கேன் முக்கியமாக போகிற இடம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் கோயில் போகனும் அந்த கோட்டை எல்லாம் சுற்றி பார்க்கணும் கொடைக்கானல் போனா அங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்கு அப்படியே சுற்றி பார்க்கற இடங்கள் நிறைய இடம் இருக்கு பேர்லாம் எனக்கு தெரியல நிறைய இடம் இருக்கு நம்ம போய் அங்கேல்லாம் சுற்றி பார்க்கலாம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்